மின்சாரம் யூஸ் பண்றோம் அந்த மின்சாரத்தில் நிறைய நன்மைகள் இருக்கு அதனால் தான் டிவி ஃபேன் மிக்சி கிரைண்டர் எல்லாமே ஓடுது அது இல்லைன்னா நம்பளால் ஏதும் பண்ண முடியாது தனி மனுஷனாக எதுவுமே பண்ண முடியாது இந்த எலக்ட்ரானிக் பொருள் இல்லாமல் மின்சாரோம் இல்லாமல் அதில் நிறைய ஆபத்திருக்கு இப்போது திடீர்னு மழை பெய்யுது மழை பெஞ்ச ஒடனே அந்த ஃப்ளக்ஸ் அந்த போர்ட் இருக்கு அந்த போர்ட் வழியாக தண்ணி வந்து ஷாக் அடிக்க வாய்ப்பிருக்கு அப்புறம் இடி இடிக்குது இடி இடித்ததுக்கு அப்புறம் டிவி ஓடிட்டேயிருக்கும் சடனாக போயிடும் அதே மாதிரி நிறைய ஆபத்திருக்கு அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படின்னா நம்ப போர்ட் ஸ்விட்ச் போர்ட் அதை வந்து க்வேலிட்டியாக போட்டோம்னா நம்பளுக்கு அந்த பயம் கொஞ்சம் இருக்காது அதே மாதிரி டிவியில் ஸ்டப்லைசர் போட்டோம்னா டிவி ஏதும் ஆகாது டிரான்ஸ்ஃபாமர்லிருந்து வயர் கம்பி கீழே விழுந்து மழையில் நனைந்து அது நிறைய நிறைய விபத்துலாம் வேறு ஆகிருக்கு அதெல்லாம் தடுக்கணும்னா டிரான்ஸ்ஃபாமர் விழற ஸ்டேஜ் அப்படினு இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நம்ப வந்து வயர் மேனை கூப்டு அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு முன்னாடியே நம்ப சொல்லிடணும்